சார் அருண் ஃபோட்டோ ஸ்டூடியோவா சார் எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ ஒரு ஃபோட்டோ ஆல்பம் மாதிரி போட்ணும் சார் புக் பண்ணுறத்துக்காக கால் பண்ணிருந்தேன் ஆமாம் சார் மேரேஜு ஃபங்க்ஷன் சார் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் ஆமாம் ஆ நெக்ஸ்ட்டு வீக் தான் சார் தேர்ஸ்டே சார் ஆ ஓகே சார் சரி ஓகே சார் நெக்ஸ்ட் வீக் உங்ளால் வர முடியுங்களா ஓ அப்டிங்களா

சரி ஓகே சார் அமௌன்ட்லாம் சார் சரி ஓகே சார் சரி ஓகே சார் மறந்துராமல் வந்துருங்க சார் லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் வந்துருங்க ஓகே சார் தேங்க் யூ